நாங்கள் அதிக நாள் வெளியில் வேலை செய் வெளியில் எதாவது வேலைக்கு போகும்போது வந்து எங்கள் வீட்தில் இருக்கிற எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வந்து நாங்கள் செடிகளை வந்து பராமரிப்பு செய்கிறதுக்காக அவுங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துடுவோம் அவங்க அந்த செடிகளை வந்து பராமரிப்பு செஞ்சு கொள்வாங்க